ஹலோ ஆமாம் வணக்கம் சார் இப்போ ஒரு வீடு ஒன்று பார்க்கலானு இருக்கேன் நான் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க உங்கள் நம்பர் கொடுத்தாங்க பேர் வந்து அருண்

அங்கே பஸ் ஸ்டான்ட் நியர்ப்பையில ஒரு வீடு பார்க்கலானு அப்படினு சொல்லிட்டு ஐடியா ஒரு செவன் டு எயிட் லாக்ஸ் சிங்கிள் பெட்ரூம் வரமாதிரி இருந்தால் எவ்வளோ அமௌன்ட் வரும் டூ பிஹச்கே இருந்தால் என்ன அமௌன்ட் வரும் சார்

சரிங்க சரிங்க இனிஷியல் அமௌன்ட் வந்து ஃபோர் லாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு சார் மீதி வந்து அக்ரிமெண்ட் போடுற மாரி ஆமாம் ஆமாம்ங்க சார் பைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ்

ஓகே ஓகேங்க

சரிங்க சார் சரிங்க ஓகேங்க சார் பஸ் ஸ்டென்ட்க்கு கொஞ்சம் நியர்பை வரா மாதிரி இருக்கனும் சரிங்க

ஓகே சார் தேங்க் யூ நான் வீட்டில் கேட்டுவிட்டு சொல்றேன்